இந்த ஊரில் தான் வளர்ந்தேன் எனக்கு எனக்கு இந்த ஊர் வந்து சொந்த ஊர் வந்து வெளியூர் ஆனால் நான் இந்த ஊரில் தான் பஞ்சம் பொழைக்க வந்திருக்கேன் எனக்கு சொந்த ஊருன்னு பார்த்திங்கன்னா அது ஆரம் ஆயிரத்தில் ஒரு சின்னக் கிராமம் ஒரு அழகான கிராமம் அந்த கிராமம் மாதிரி எந்த ஊருமே கிடையாது என் வில்லேஜ்ஜு தான் இருக்கிறலே ப்யூட்டிஃபுல் சிட்டின்னு நான் சொல்லுவேன் எங்கள் குடும்பத்தில் மொத்தம் நாங்கள் அஞ்சு பேர் அஞ்சு பேரில் அப்பா அம்மா நான் அக்கா தம்பி இன்னொரு தம்பி இன்னொரு தம்பி ஒரு சின்னவன் உடல்நிலை சரி இல்லாமல் இறந்து போய்விட்டான் அது கொஞ்சம் ரொம்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக இருந்துச்சு அது என் லைஃப்பிலே ரொம்ப இதுதான் இப்போ கெட்ட விஷ் விஷயம்னால் அது தான் மித்தபடி அது மாதிரியானா லைஃப்பெலாம் நல்லா போய்க்கிட்டு இருக்குது நான் க இப்பவும் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அக்கா வந்து படிப்பு முடிச்சுட்டாங்க ட்வெல்த்து முடிச்சுருக்காங்க அடுத்ததில் படிக்கலான்ட்டு அவங்களை வெச்சு பார்த்தா இடையில என் தம்பிக்கு இப்படி வந்தனால் அவங்களால் படிக்க முடில அதனால் அவர்களும் இப்படி வீட்டில் இருக்காங்க அவங்க தையி தையல் படிச்சிருகாங்க தையல் படித்தனால இப்போது ஒரு சின்னச் சின்ன விஷயங்களை பண்ணிக்கிட்டு அந்த இது பண்ணிகிட்டு அதில் வர்ற வருமானத்தை வெச்சு இது பண்ணிகிட்ருக்கோம் அப்பா வந்து கூலி வேலை பார்க்கறாங்க அம்மாவும் கூலி வேலை தான் பார்ப்பாங்க தினமும் அம்மாவும் அப்பாவும் காலங்காத்தாலே எழுந்திருச்சி அங்கே அங்கே இது கூலி வேலை போய்விட்டு சாய்ங்காலம் அவங்க வர்றதை வருமானத்தில் தான் பண்ணிகிட்ருக்கோம் மித்தபடி லைஃப்பெலாம் ரொம்ப நாங்கள் கொஞ்சம் மிடில் க்ளாஸ் ஃபேம்லி தான் இருந்தாலும் எங்கள் லைஃப்பிலே அது வந்து கஷ்டத்து வர மாதிரி எங்கள் வீட்டில் நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த பையன் கா தினமும் நான் வந்து காலேஜு ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் இயர் படித்து முடித்து இப்போது செகண்ட் இயரில் ஆரம்பிச்சுருக்கேன் இப்போது குரூப்பு வந்து பிஎஸ்சி ஐடி எடுத்திருக்கேன் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் நான் படித்து நல்லா இதாக ஆகிறணும் அதுக்காண்டி இப்போது இது பண்ணிகிட்டிருக்கேன் ஃபுல்லாக எனது ஸ்டோரின்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருந்தாலும் அதில் ஒரு லவ் பண்ணிணேன் ஒரு ப இடையில காலேஜில் ஒரு பிள்ளையை லவ் பண்ணிணேன் அந்த பொண்ணும் என்னை கொஞ்சம் பண்ணுச்சா என்னென்னு தெரில ஆனால் நான் பண்ணிணேன் அவங்க அவர்களும் மெசேஜ் பண் அவங்க இப்போ நான் மெசேஜ் பண்ணம்னால் அவங்க பண்ண மாட்டாங்க என்னை கொஞ்சம் அவாயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சி இருந்தாலும் சரின்ட்டு நானும் விடாமல் அப்படி லவ் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் என் லைஃபும் அப்படியே போய்கிட்டே இருந்துச்சி லாஸ்ட்டில் ஒரு நாள் இதாகிட்டு ப்ரேக்கப் ஆகிட்டு கேட்க போனால் அவர்களும் விட்டு போய்விட்டாங்க நான் கொஞ்சம் அதில் கொஞ்சம் எனக்கு ரொம்ப மனது ரொம்ப கஷ்டமாகி போச்சு அதுலேருந்தே ரொம்ப சோர்வாகிட்டேன் இருந்தாலும் மனது தளர விடக்கூடாது அப்படின்ட்டு இது பண்ணிணேன் எனக்கு கிரிக்கெட் விளாட்ணும்னு ரொம்ப ஆசை கிரிக்கெட் நல்லா விளாடுவேன் இருந்தாலும் வந்து கிரிக்கெட்டில் அவ்வளோவா ஸ்கோப் எதுவும் கிடைக்கில எனக்கு மற்றபடி நான் காலேஜ் டீமில் இருந்தேன் டீம் விளாண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை பண்ணலான்னு பார்த்தேன் அப்படியும் கொஞ்சம் கிடைக்காம போய்விட்டு காலேஜ் லைஃப் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சி எனக்குனு ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ஸு நாலு பேர் நாங்கள் எங்கே போனாலும் அங்கே தான் சுற்றுவோம் காலேஜு போனால் ஃப்ரீ ஃபயர் கேம் விளாண்டுக்கிட்டு சும்மா அப்படி கிடப்போம் அது ஏதாவது ஒரு மேம் வந்து கேட்டாலும் ஃப்ரீ பீரியட் அந்த பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு வெளியில் போய் கிடப்போம் ப்ரின்ஸ்பால் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லவங்க நாங்கள் என்ன பண்ணிணாலும் ச தம்பி இப்படி பண்ணாதீங்க ஏசுவாங்க ஆனால் மித்தபடி நாங்கள் சும்மா ஜாலியாக அப்படி ஊரை சுற்றிக்கிட்டு அப்படி தான் கிடப்போம் இப்படி தான் தினமும் நாங்கள் பண்ணிகிட்ருப்போம் வெளியே தான் நாங்கள் தினமும் போகிற ரெகுலராக போகிற பஸ்ஸு பார்த்திங்கன்னா சரோஜ்ன்னு ஒரு சரோஜ் செல்வம்ன்னு ஒரு பஸ்சில் போவோம் அந்த பஸ்ஸு நல்லா இருக்கும் இருந்தாலும் அவங்க முந்திலாம் நல்லா பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு எப்போ வெளில வந்துச்சின்னு வந்துச்சோ அதிலேருந்து தான் அந்த பஸ்சில் உள்ள ஸ்பீக்கரெலாம் போயிட்டு அது போனது தான் கொஞ்சம் தலை வலியாக இருந்துச்சி மித்தபடி நல்லா இருக்கும் பஸ்ஸில் எல்லாேரும் ஒன்றா போவோம் காலேஜ் எல்லா க எல்லாேரும் எல்லாேரும் ஒன்றா உக்காந்துருப்போம் ஜாலியாக இருக்கும் அதுதான் நல்லா போய்க்கிட்டு இருந்துச்சி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிணேன் அது எங்கள் அத்தை பொண்ணு தான் அத்தை பொண்ணு நல்லா பேசுவாங்க

போய்கிட்டே இருக்குது அப்படியே போனால் நல்லா தான் இருக்கும் எங்கள் கிடையாது பிரச்சின வராமல் இருந்தால் நல்லா இருக்கும் இப்போ நல்லா தான் போய்க்கிட்டு இருக்குது கொஞ்சம் நான் இடைல கபடிக்காக விளாண்ட்ருக்கேன் கபடிக்காக ஸ்கூலில் விளாண்ட்டேன் ஸ்கூலில் விளாடும் போது எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்ஸெலாம் இருந்தாங்களே அவனுங்களோடு சேர்ந்து கபடி விளாண்டுக்கிட்டு ஜோனல் வரை போய் ஜெய்ச்சுருக்கோம் டிஸ்ட்ரிக் அடிக்கலாம்னு பார்த்தோம் முடியாமல் போய்விட்டு இருந்தாலும் நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணி அடிச்சிடலாந்தான் நினைக்கிறேன் அதெல்லாம் இப் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா என் லைஃப்பில் ஃபுல்லாக பாதி பாதி டேமேஜு தான் இருந்தாலும் நான் நல்லா இது பண்ணி கஷ்டப்பட்டு ஒழைச்சி இது பண்ண வேண்டி தான் நான் ஒரு நல்ல வேலையில் போகணுன்ட்ருகேன் ஐடி ஜாப்பில் எடுத்து ஐடி ஜாப்பில் தான் வேலைக்கு போகலான்ட்ருக்கேன் ஐடி ஜாப் எடுத்து நல்லா கொஞ்சம் பெரியலாகி இது பண்ணலான்னு தான் தோணுது எனக்கு நான் பெரியாளாக ஆகிருவேன் தான் நினைக்கிறேன் எப்படியும் ஆகிருவேன் அதனால் நல்லா எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிவிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் இது பண்ணியிருக்கேன் அது தான் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா என்னங்க பண்ண லைஃப்பே ஒரு மோசமாக தான் இருக்கும் அதுதாங்க சாப் வைச்ச வீட்டில் எனக்கு எங்கள் அம்மானால் இல்லை எனக்கு எனக்கு ரொம்ப எங்கள் அம்மா செல்லம் கொடுக்கும் அப்பாவும் அப்படி தான் ஏன்னால் வீட்டில் ஒரே பையனால் நான் கேட்டது எல்லாமே எனக்கு கிடைக்கும் அதனால் நானும் கொஞ்சம் இதாக இருக்கேன் நல்ல ஒரு படித்து ஒரு வேலைக்கு போய்விட்டோம்னா கொஞ்சம் ஜாலியாக இது பண்ணலாம் என்னோடய ஆம்பிஷன் என்னென்னா ஃபுல்லாக ட்ரவலிங் தான் ட்ரவலிங் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இது பண்ணிட்டு ஊர் சுற்றிட்டே இருக்கணும் லைஃபை நினச்சி இப்போத்திக்கு அவ்வளோ தூரம் வந்துட்டு கவலை இல்லை ஒரே பையங்கிறதுனால இதாக இல்லை வீட்டில் அக்கா வேறு இருக்காங்க அக்காவுக்கு வேறு நிறைய தடவை பொண்ணு வந்து இப்போ பார்த்துட்டு போயிருக்காங்க இன்னும் இப்பவும் பார்த்துட்டு தான் இருக்குது இன்னும் மேரேஜ் ஆகல இன்னும் மேரேஜ்க்காண்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்க தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்க வீட்டில் வர்றவங்க கொஞ்சம் நல்லவங்களாக இருந்து கொஞ்சம் பணக்காரங்களாக இருந்தாங்கனாலும் நல்லா இருக்கும் இப்போ பணக்காரங்களாக இருந்தாலும் இல்லாட்டியும் கொஞ்சம் நல்ல மனது இருந்தாலே போதும் வீட்டில் அவங்க நல்லா இருக்காங்களா அதுவே எனக்கு சந்தோஷம் தான் மித்தபடி வேறு ஒன்றுமே இல்லை அதோடு நம்ம லைஃபை அடுத்ததாக பார்க்க வேண்டிதான் நம்ம லைஃப்ன்னு பார்த்தா நம்ம லவ் பண்ணி இது பண்ணிணதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சி ஒரு பொண்ணு ஃபஸ்ட்டு லவ் பண்ணி ஃபெய்லியர் ஆகிட்டு நான் அவங்கக் கிட்டே அவ்வளோவா பேச நல்லா பேசுவேன் ஆனால் அவங்க என் கிட்டே பேச மாட்டாங்க அவங்க யாரையோ ஒருத்தவங்க லவ் பண்ணி அவங்களுக்கு ஏதோ பிரச்சின ஆகி அவங்க இதாகிட்டாங்க திரும்பி இப்போ நான் வந்து அவங்கள்ட்ட சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்டாக அவங்க நான் தான் எப்போ பார்த்தாலும் மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களா என்ட்ட ஒரு வார்த்தைக் கூட பேசவே மாட்டாங்க நானும் சரி அப்போ தான் நான் இதை புரிஞ்சுக்கிட்டு செஞ்சுருந்தேன் சரி இவங்க நம்ம மட்டும் அவகிட்ட பேசுகிறோம் அவங்க வந்து நம்மட்ட பேசமாட்டங்கறாளே ஓ நம்ம தானே இளிச்சவாயனாக அப்படின்னு சொல்லிட்டு நானும் இப்போ இடையில பேசலை அப்படியே நிற்பாட்டிட்டேன் என்ன ஒரு மூணு நாளாக மெசேஜே பண்ணலை நானும் சரி அவள் பண்ணுவாலான்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ பண்ணலை ஆனால் அவர்களுடைய சிஸ்டர் என்கிட்ட இப்போ கொஞ்சம் நல்லா பேசிகிட்ருக்காங்க சிஸ்டர் தான் தினமும் மெசேஜ் பண்ணி நல்லா இருக்கியா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பாங்க அவங்க பேசும் போது எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அதுவும் இல்லை அவங்க என்னை லவ் பண்ணுறாங்களா என்னென்னு தெரில நான் ஆனால் அவங்ககிட்ட மொதலேயே சொல்லி வெச்சுருக்கேன் நான் லவ்வெலாம் எனக்கு பிடிக்காது லவ் பண்ணுறது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி அதுதான் லவ்வு அதுதான் அதுதான் அவங்கள லவ் பண்ணவா வேணாமா எனக்கு இன்னும் சரியா தெரியலை சொல்லவும் புரிய மாட்டேங்குது பண்ணம்னால் பண்ணலாம்னு தான் தோணுது எனக்கு ஆனால் சரி எப்படின்னு தெரில அவங்கட்ட வேறு கரெட்டாக சொல்லியே ஆகணும் ஏன்னால் எங்கள் காலேஜ்ஜில் ஏ பொண்ணுங்கள் நிறைய பொண்ணுங்கள் இருக்காங்க ஏன்னால் அவங்கள்ல யாராட்டும் ஒருத்தவங்களை பார்க்கலான்னு தான் தோணுது அப்படின்னு பார்த்து பார்த்து தான் இது பண்ணணும் மித்தபடி என் காலேஜ்ஜில் வர்ற வர்ற இன்னும் கொஞ்சம் நாளிலே டிபார்ட்மெண்ட் மேட்ச்சி வேறு வருது அந்த டிபார்ட்மெண்ட் மேட்ச்சில் வேறு நாங்கள் இதாகிருக்கோம் கலந்து சேர்ந்துருக்கேன் எங்கள் டிபார்ட்மெண்ட் ஜெயிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை மித்தபடி எங்கள் டீம் விளையாடும் போது எப்படியும் நாங்கள் ஜெய்ச்சுடுவோம் தான் நினைக்குறேன் ஏன்னால் என் கிட்டே ப்ளான் பண்ண வேறு ஏதும் இல்லை பிகாமில் ஒரு நாலு பேர் நல்லா விளாட்றாங்க அவ்வளவுதான் பிகாம் டிப்பார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் விளாடுதாங்க கெமிஸ்ட்ரி டிப்பார்ட்மெண்ட் கொஞ்சம் நல்லா விளாடுதாங்க அவங்களை மட்டும் கொஞ்சம் தோற்கடிச்சிட்டோம்னா எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மித்தபடி கப் அடிச்சுட்டோம்னா அது பெரிய இதாகவே தான் இருக்கும் மித்தபடி நல்லா கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லைஃபை மாற்றிட்டு பேங்க் எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு போகலான் வந்தேன் என்னோடய ஆம்பிஷனே பேங்க் எக்ஸாமில் மேனேஜர் ஆகணும் தான் அது மேனேஜர் ஆகிறதுக்காண்டி தான் நிறைய ட்ரை பண்ணியிருந்தேன் சரி இவங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஜெகன்னா ஒருத்தன் அவன் தான் சொன்னான் இந்த மாதிரி ஐடி ஜாப் எடுத்து படித்தா நல்லா ஸ்கோப் கொடுக்கும்ல அப்படின்னு சொன்னான் அதுதான் நானும் யோச்சுருக்கேன் பேங்க் எக்ஸாம் படிச்சுட்டு அந்த வேலை கிடச்சிட்னா அதுலேயே இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐடி ஜாபில் சேர்ந்துட்டு இது பண்ணலாம் அப்படின் சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் பார்ப்போம் லைஃப் எப்படி போகுதுன்னு தெரில அந்த இப்போ லைஃப் போகிற போய் நல்லா வந்துவிட்டோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு காலேஜு இப்போ இப்பொழுதிக்கு நான் காலேஜு செகண்ட் இயரில் செகண்ட் எக்ஸாம் செ செமஸ்டர் இது வரைக்கும் எந்த அரியருமே இல்லை எல்லா அரியரும் க்ளியர் பண்ணிவிட்டேன் இன்னும் அடுத்த செமஸ்டரெலாம் ஆரம்பிக்க போது செமஸ்டர்க்காண்டி படிச்சிக்கிட்ருக்கேன் அதுலேயும் எப்படியும் பாஸ் ஆகணும் நாங்கள் எனக்கு என்ன பயம்னால் லேபு தான் லேபுக்கு போனதே இல்லை லேபுக்கு போனதே இல்லை அதை நினச்சா கொஞ்சம் பயமாக இருக்குது மித்தபடி

லேபை நினச்சா தான் கொஞ்சம் பயம் மித்தபடி லேபில் நிறைய ப்ரோக்ராம் நடத்தியிருக்காங்க என்னென்ன ப்ரோக்ராம் என்னென்னே எனக்கு தெரியலை ஸ்டார்ட் பண்ணால் போயிடுவோம் போய்விடும் லைஃபு வெரி ஷார்ட் நண்பா ஆல்வேஸ் பி ஹாப்பி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல